ஆ ஆமாம் சார் ஆ சொல்லுங்கள் சார் என்னிக்கு ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் எத்தனை பேர் சார் எத்தனை பேர் சார் ஆ ஓகே சார் எங்கே போகணும் ஆ ஓகே சார் ஸ்ரீரங்கமும் கல்லணையுமா சார் ஓகே சார் போயிரலாங்க சார் ஆ மொத்தமாக சேர்த்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ரட் எயிட் ஹண்ரட் ஆகும் சார்

அது வெயிட்டிங் சார்ஜ் பொறுத்து வ வரும் சார் அதோட ஆட் ஆவும் சார் ஆ ஆமாம்ங்க சார் நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணணும் சார் நாங்கள் வரத்துக்கு ஆமாம் சார் எங்கள் வெப்சைட்டில பே பண்ணிருங்க

ஆ ஆமாம் சார் உங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் சார்

ஆ ஆ ஆ ஓகே சார் நாளைக்கு ஷார்ப்பாக எத்தனை மணிக்கு சார் வரணும் ஆ ஓகே சார் வந்துரலாம் சார் அது அதோட ஆடாயிடும் சார் அது மொத்தமாக சேர்த்து தான் சார் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ரட் ஆவும் வெயிட்டிங் சார்ஜ் மட்டும் தனியாக வரும் சார் அது சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ரட்க்குள்ளேயே சார் வெயிட்டிங் சார்ஜு மட்டும் நீங்கள் தனியாக கொடுக்குற மாதிரி தான் வரும் ஆ ஓகே சார் சார் ஆ ஓகே சார் கரெக்டாக வந்துடுறோம் சார் ஆ தேங்க் யூ சார்